ஆ இருக்கோம் சார் வாங்க வாங்க ஆ ஆமாம் சார் இந்த வீடு நீங்கள் தான் கட்டிக் கொடுத்தீங்க இந்த வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் ஆச்சு வீடு கொஞ்சம் பழசான மாதிரி தெரியுது நீங்கள் கொஞ்சம் புதுசாக வேலை செய்யலான்ற ஐடியாவில இருக்கோம் நீங்கள் கொஞ் நீங்களே கொஞ்சம் பண்ணித் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதான் சார் அதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்டேன் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் அப்போ ஸ்டோர் ரூம் வந்து நான் எங்கே போடுவேன் இங்கே கீழே இருந்ததை வேணாம் எடுத்துரலான்னு சொல்லுறீங்க அப்போ ஸ்டோர் ரூம் நம்ப மேலே போட்டுக்கலாமா

சரி ஓகே சார் எ எப்போ சார் வேலையை ஆரம்பிக்கிறீங்க ஓ சரி சரி நீங்கள் அப் நாங்களும் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்போ நீங்கள் நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க ஆனால் எனக்கு நீங்கள் வேலையை வந்து ஒரு மாதத்துக்குள்ள முடிச்சித் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி சார் சரி சார் எவ்வளோ சார் ஆகும் இதெல்லாம் கட்டுறத்துக்கு காஸுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் எனக்கு அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்க சார் சேரி அப்போ நீங்கள் நாளையிலருந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க ஓகே சார்